ஆன்மீகம் ஆன்மீகம் பெருசாக நான் அதில் ஈடுபாடு எனக்கு கிடையாது எனக்கு நான் எந்தவொரு மதங்களையும் நம்புகிறது கிடையாது ஆனால் இப்போ ரீசெண்ட்டாக நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன் அங்கே அரவிந்தாவோடய ஆஸ்ரமத்துக்கு போயிருந்தப்போதான் தெரிஞ்சுது அது அங்கே இருந்த கல்ச்சரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது நிறைய பேர் அங்கே போனது கிடையாது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குது ஆனால் நானுமே இப்போ ரீசெண்ட்டாக தான் எனக்கு தெரியும் அங்கே இருக்கற கல்ச்சரே கொஞ்சம் அது ஒரு குட்டி இடந்தான் அது ஒரு க்ளோப்புன்னு சொன்னால் ஆரோவில் கிட்டே இந்த இடத்துல வந்து அவ்வளோ அற்புதமாக மனிதர்களை நான் சந்தித்தேன் அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய வாசகம் இருக்கும் நீங்கள் உள்ளே ஒன்ஸ் வந்துவிட்டிங்கனா இதுக்குள்ளே வந்துவிட்டிங்கனா நீங்கள் அவர் அவள் க நீங்கள் நாட் ஹீ நாட் ஹர் அப்படி கிடையாது ஹீ ஹிம் ஷீ இதெல்லாம் கிடையாது ஹூமன் அவ்வளோதான் இங்கே வந்து அவள் அவள் அவன் இவன் ஹிம் தெம் அதெல்லாம் கிடையாது நீங்கள் உள்ளே வந்துவிட்டாலே நீங்கள் ஹூமன் தான் அதாவது சக மனிதர்கள் எல்லாேருமே மனிதர்களாக பார்க்கப்பட்ட ஒரு இடமா இருந்தது அண்டு இயற்கையோடு ஒன்றி வந்திருந்தாங்க ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கொடிக்கும் வந்து ஸோல் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இருக்கிற ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு பூ முதற்கொண்டும் ஒரு ஸோலு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு பூக்கும் வந்து ஒவ்வொரு பெயர் காரணங்கள் சொல்லியிருந்தாங்க பொட்டானிக்கல் நேம் இருந்தாலுமே அவங்க ஸ்பிரிச்ஷூவலாக ஒரு நேம் சொல்லியிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்திங்கனா சன் ஃப்ளவர் வந்து கரேஜ் கொண்டு வரும் ஜாஸ்மின் வந்து சேபிலிட்டி இது மாதிரி நிறையா நிறையா இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்டு அங்கே ஒரு மரம் இருந்தது போகிற வழில க்ளோப்புக்கு வந்து ஒரு டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடந்து போனோம் அந்த இடத்துல வந்து பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரம் ஓட ஆலமரம் விழுது வந்து வேராக இருந்தளவுக்கு அந்த ஆலமரம் பெருசாக இருந்திருக்கு அதோடய விழுதுகள் வந்து அவ்வளோ வேர் அந்த அளவுக்கு பெரிய ஆலமரம் அதுக்கு பக்கத்தில்தான் அந்தமாதிரி க்ளோப்னு ஒன்று இருந்தது அங்கேதான் நிறைய மனிதர்களை சந்தித்தேன் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நல்லா இருந்தது யாரும் யாருக்கும் மேலேயும் இல்லை யாருக்கும் கீழேயும் இல்லைன்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாமே ஒன்றுதான் சொல்கிறது அது எந்த ஒரு மதத்தில் இல்லாத ஒரு விஷயம் அதில் இருக்குது அதுவுமே ஒரு வகையான ஆன்மீகம் மாதிரிதான் இருந்தது